நாம் வேலை செய்கிற அலுவலகம்னு பார்த்துக்கிட்டோம்னா அங்கே பல தரப்பட்ட மக்கள் அங்கே வேலை செய்கிறாங்க ஆண்களும் பெண்களும் வித்தியாசமான வயதுகளோடு இருக்கக்கூடியவங்க அந்த அனுபவத்தில் புதியவர்கள் ரொம்ப அனுபவம் உள்ளவங்க அவங்க எல்லோருமே ஒரே இடத்துல வேலை செய்கிறோம் அப்படி நம்ம வேலை செஞ்சிட்டிருக்கும் போது சில சமயங்களில் என்ன ஆகிடுது ஒருவருக்கொருவர் அவங்களுடைய கருத்துக்கள் அவங்கள ஏற்றக்க முடியாத போது ஒரு சண்டையாக மாதிரி போயிடுது அப்படி ஒரு சண்டையோ சச்சரவோ அப்படி நடந்துருக்கும் போது என்ன பண்ணலாம் நாம் பொதுவாக அவங்களை இரண்டு பேரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன காரணத்துக்காக அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத முன்னர் கேட்கணும் அப்போது யாரோடய பேரில் தவறுகள் இருக்குது இல்லை யாரோடது சரியானது அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட விளக்கி எடுத்து சொல்கிறோம் அப்படி சொல்லும் போது அவங்க ரெண்டு பேருமே அதை ஏற்றுக்குற வகையில் நாம் ஒரு நியாமான ஒரு காரணத்தை அவங்கக்கிட்ட சொல்கிறோம் அப்படி சொல்லும் போது அவங்க அந்த நியாத்தை ஏற்றுக்கிட்டு தங்களோடு சண்டையில் நாங்கள் தெரியாமல் சண்டை போட்டுவிட்டோம் அப்படின்றத அவங்க ஏற்று அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை மன்னித்து நல்ல வகையில் அவங்க வந்து தங்களுடைய நட்பை பலப்படுத்திக்கிறதை பார்க்கணும் ஒரு சிக்கலான சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த சூழ்நிலைய எப்படி நாம் சமாளிக்கணும் அப்படிங்கிறத முதலில் உட்காந்து நாம் அறிவுபூர்வமாக யோசனை பண்ணணும் ஒரு கோபத்துலையோ ஒரு பதட்டத்துலேயோ நாம் அந்த சூழ்நிலைய எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கிறத உடனடியாக முடிவு செஞ்சம்னால் அது நமக்கு சரியானதாக அமையாது எதனால் அந்த சிக்கல் உருவானது இதை எப்படி நாம் சுமூகமான வகையில் இதை நம்ம தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு அனுபவப்பட்டவங்ககிட்டேயோ அல்லது நமக்கு மேல் அதிகாரிகள்கிட்டேயோ நாம் இதை பற்றி முதல்ல பேசணும் பேசி அதுக்கு ஒரு சரியான தீர்வை கண்டுபிடிச்சி அதை நாம் செயல்படுத்தும் போது எந்த ஒரு சிக்கலுமே நமக்கு ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல் எளிதான வகையில் அதை நாம் தீர்த்து வச்சிடலாம்